இப்போ வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போகற வேலை வந்து கேட்ரிங் சர்வீஸ் அந்த வேலையில வந்து சவாலானதுன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஒரு ஐயாயிரம் பேர் வரைக்கும் நம்ம வந்து சாப்பாடு போடலாம் இப்போ திடீர்னு ஒரு பத்தாயிரம் பேர் வந்துவிட்டாங்கன்னா சாப்பாடு போடுகிற அளவுக்கு மேனேஜ் பண்ண தெரியணும் அந்த திறம வந்து இருக்குன்னு நான் சொல்லமா முடியாது ஆனால் அந்த திறம அந்த மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சனால அன்ன அன்னக்கு ஒருநாள் ஒரே ஒருநாள் மட்டும் சவாலாக இருந்துச்சு பத்தாயிரம் பேர்த்துக்கு ஒரு ஒரு பத்து மணிலேந்து ஒரு மணிக்குள்ளே பத்தாயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு போடணும் அதுக்கு தகுந்தமாதிரி அரேஞ்சுமெண்ட் பண்ணணும் அதுக்கு தகுந்தமாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃபெஸிலிட்டிஸ் பண்ணணும் நம்ம சொன்ன வேலை அதுக்கும் ஆள் போடணும் இந்த வேலையெல்லாம் நம்ம அந்த ஒருநாள் சவாலாக இருந்துச்சு எனக்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்து அந்தநாள் அன்று வாழ்க்கையிலயே மறக்க முடியாத நாள் என்று சொல்லுவேன்